ஹலோ ஹலோ சார் சார் நான் வந்து ஹெட் மாஸ்டர் பேசுகிறேங்க சார் ஆ சார் நம்ம கிட்டே வந்து பார்த்தீங்கனா நம்ம லைப்ரரியில் வந்து பூங்கொடி காவியம் புக்கு இருக்குதுங்களா ஆமாமாங்க இருக்குதுங்களா சரி சரிங்க தொ வேறு ஏதாச்சும் புக்கு கலெக்க்ஷனில் ஏதாச்சும் இருக்குதுங்களா சரி சரிங்க சரிங்க நான் நான் இங்கே டீச்சர் இல்லை இல்லை வேறு எதுவும் இல்லை என்னென்ன புக்கு இருக்குதுனு தெரிஞ்சுக்கிலாந்தான் கேட்டேங்க சரி சரி சரிங்க சரி சரிங்க சரி அதுதான் வேறு ஆ சரி ஓகேங்க சரி அந்த புக்கை மட்டும் கொடுத்து விடுங்க ஆ ஆ சரி ஓகேங்க